நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் எங்கள் அண்ணனுக்காக எழுதியிருந்தேன் கவிதை அதை ஒரு குமுதம் புத்தகத்தில் நான் வெளியிட்டு இருந்தேன் அது அவர் மேல் இருக்கற நான் பா அவர் மேல் நான் எவ்வளோ பாசம் வச்சுருக்கேங்கறத அவருக்கு அந்த கவிதை மூலிமாக நான் சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லை அதை நான் தமிழ் மொழியில் தான் எழுதியிருந்தேன்